பைக்கை பார்த்திங்கனா என்னோட பைக்கு வந்து எனக்கு இன்னொரு பிள்ள மாதிரி நான் என் பிள்ளைய எப்படி பார்த்துக்கறோனோ அந்தமாதிரி அந்த பிள்ளைய பைக்கையும் பாத்துப்பேன் பைக்கை காலையில் எந்திரிச்சு தொடைச்சிட்டு வேலைக்கு போகிறப்ப நல்லா சுத்தமாக தொடப்பேன் தொடைச்சிட்டு அப்பப்போ ஆயில் மாத்துவேன் வாரம் ஒரு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க வாட்டர் சர்விஸ் பண்ணுவேன் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்ட்டு செக் பண்ணிகிட்ருப்பேன் எங்கேயாச்சும் வயலுக்கு கியலுக்கு போகிறது ஆஃபிஸுக்கு போகிறதுனா அழகாக அப்போ ஒரு ஃபார்ட்டி கிலோமீட்டர் வேகத்தில் அப்படியே பொறுமையாக அப்படியே சுற்றி பார்த்துட்டு நமக்கு அந்த பைக்கில் போகிறதே ஒரு நல்ல ஒரு சுகமாயிருக்கும் ஒரு மன அமைதியாயிருக்கும் பைக்கில் போகிறது எனக்கு பைக்கில் நான் லாங் டிரைவ்லாம் போகிறது ரொம்ப பிடிக்கும் இதனா கோயம்புத்தூர் போயிருக்கேன் இந்த பக்கம் மதுரை அந்தமாதிரில்லாம் போயிருக்கேன் அழகாக ஃபாட்டி டு ஃப்ஃப்டி கிலோமீட்டர் தான் ஸ்பீடு போவேன் அதிகபட்சம் அதுக்கு மேலலாம் போக மாட்டேன் பைக்கெல்லாம் பார்த்திங்கனா இப்போ டர்னிங்கிலலாம் வந்துச்சுனா இண்டிகேட்டர் போட்டு கண்ணாடி சைடு மிரரை பார்த்து அந்தமாதிரி தான் டர்ன் பண்ணுவேன் இப்போ ரெண்டு பேர் போனோம்னா பேசிக்கிட்டே போவோம் ரொம்ப நாழி டிராவல்னா கொஞ்சம் நாழி ஒரு இடத்துல போய் நிழல்ல நிப்பாட்டிட்டு ஒரு ஹாஃப்பனவர் டைமிங் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு ஏனா கன்டினியூவாக ஹீட் ஆகிடும் இன்ஜினு அதனால் அதுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அந்த ஆயிலும் கண்ட இடத்துலலாம் போடமாட்டோம் கம்பெனி ஆயிலு அதேமாதிரி பெட்ரோலும் ப்யூர் பெட்ரோல் தான் போடுவேன் இந்த கடையில் விற்கிறது அந்தமாதிரில்லாம் போடுவது கிடையாது இப்போ நான் வெளி பயணலாம் போனேனா ரொம்ப சேஃப்ட்டியாக இருப்பேன் ஹெல்மெட் இல்லாமல் வெளிலேயே போக மாட்டேன் ஏன்னா தலைக்கவசம் உங்கள் உயிர் கவசம் அப்படிம்பாங்களே அது மாரி நம்மளோட சேஃப்பை நம்ம தான் பார்த்துக்கணும் அதனால் வேகம் இதுவும் நம்ம கம்மியாக தான் போகணும் ஐம்பது கிலோமீட்டர் போனோம்னா நமக்கு ஆபத்து கம்மி நம்ம நூறு கிலோமீட்டர் அந்த மாதிரில்லாம் போனோம்னா ஆபத்து நம்மளை தேடி வந்துடும் அதனால் நம்ம எப்பொழுதும் நம்ம நிதானத்தோட இருக்கணும் ஃபோன் பேசிக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அந்தமாதிரி ஃபோன் இப்போ வண்டியை நிப்பாட்டிவிட்டு ஒரு ஓரமாக நின்று ஃபோனை பேசிவிட்டு ஏன்னா நம்ம ஃபோன் பேசுகிறப்ப சில டென்ஷனான விஷயங்கள்லாம் பேசுவோம் அதெல்லாம் நமக்கு வண்டி ஆப்போசிட்டில் வரது போகிறதெல்லாம் நமக்கு தெரியாமல் போயிடும் அதனால் வண்டியில் எப்பொழுதும் போகிறப்ப கவனத்தோடயே இருக்கணும் இப்போ திடீர்னு வண்டியில் இப்போ நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகிறோம்னா ஒரு நாய் குறுக்கே வருதுனாலும் டக்குனு ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம ஒரு ஐம்பது அறுபது அறுபது கிலோமீட்டரு எழுபது கிலோமீட்டரு போகிறோம்னா ரொம்ப தூரம் போக வேண்டியதாக இருக்கும் நம்ம அடித்து நாய் மேலெல்லாம் விழுந்தோம்னா வழிக்கிகிட்டு நம்மளுக்கு தான் அடிபடுமே தவிர நாயிக்கு அடிபடாது அதனால் அதெல்லாம் பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ ரூல்ஸ்ஸெல்லாம் நிறைய போட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில் ஹெல்மெட்டில்லைனா உங்களுக்கு ஆயரரூவா ஃபைனு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு டிரைவிங் பண்ணக்கூடாது அதுமாதிரியெல்லாம் அந்தமாதிரியெல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கணும் இப்போ வேகம் லிமிட்டும் இப்போ பார்த்திங்கனா நாற்பது ஐம்பது கிலோமீட்டரில் தான் கரெக்டாக போகணும் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போனோம்னா நமக்கு எந்த வித ஆபத்தும் மத்தவங்களுக்கும் எந்தவித பாதிப்பும் இருக்காது இப்போ நம்ம போய்ட்டு இருப்போம் திடீர்னு யாரும் குறுக்கே வந்துடுவாங்க நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் போகிறது நம்மளே போய் இடிச்சிடலாம் அதை மாதிரியெல்லாம் பார்த்து பத்திரமா இருக்கணும் டர்னிங்கிலலாம் பொறுமையாக போ ணும் ஓவர்டேக் பண்ணுறப்பெல்லாம் பார்த்து பண்ணணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க வண்டியில் போகிறதா இருந்தால்